நான் வந்து பார்த்திங்கனா இப்போது என்னோடய ப்ராடக்ட் நெகட்டிவ் வந்து சொல்ல போகிறேன் நெகட்டிவ் என்னனு சொல்ல போகிறேன் பார்த்திங்கனா ஸ்க்ரூ ட்ரைவர் பற்றி பேச போகிறேன் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க பார்த்திங்கனா அது வந்து ஒரு டூல் மாதிரிதான் நம்ம வந்து ஈஸியாக கழட்டுறதுக்கு அப்பறம் டைட் பண்றதுக்கு அந்த மாதிரி இந்த எலெக்ட்ரானிக் ஸ்க்ரூ பொருள் வந்து கழட்டி மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது ஃப்ளாட் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது ஹெக்சகன் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது ஸ்க்ரூ ட்ரைவருக்கு வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து மெயின்டனன்ஸ் எதுவும் தேவைப்படாது அதில் வந்து பார்த்தீங்கனா நம்ம வந்து ஸ்லாடடு டைப் ஒன்று வரும் பிலிப்ஸ் டைப் வரும் ஹெக்ஸன் டைப் வரும் ஸ்க்ரூ ட்ரைவரில் வந்து பார்த்திங்கனா காமனாக ப்ராப்ளம் வரது ஸ்லிப்பேஜ் நம்ம எதாவது டைட் பண்ணி இருக்கும் போது கொஞ்சம் வழுக்கிடிச்சின்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ஸ்லிப்பாகிடும் ஸ்க்ரூ ட்ரைவர் ஸ்லிப்பானது இல்லாமல் அந்த ஸ்க்ரூவோடய ஹெட்டு கூட கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் அது பார்த்தீங்கனா நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கும்போது அதில் வந்து ஒரு மூணு வெரைட்டி காட்டுவாங்க நான் வந்து பார்த்தீங்கனா பெரம்பலூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அங்கே கடையில் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று வாங்குனேன் நான் அவங்களும் ஒரு மூணு மூணு விதமாக காண்மிச்சாங்க அது ரேட் மாறிடுத்து நான் ரேட்டு கம்மியாக இருக்கவும் ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்கிவிட்டேன் ஆனால் அது வாங்கினதால ரொம்ப ரொம்ப டேமேஜாக இருக்குது டேமேஜ்னால் பார்த்திங்கனா நல்லாதான் இருக்குது பார்க்க இப்போ நான் ஒரு டைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து போட்டு திருப்பும்போது ஸ்லிப் ஆகிட்டு ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு அதனால கழட்டவும் முடியல டைட் பண்ணவும் முடியல அதே மாதிரி ஹெட்டு டேமேஜ் ஆகி போச்சு இப்போ வந்து அதை பார்த்தீங்கனா என்னால் கழட்டவே முடியல நான் ஒரு ட்ரில் போட்டுதான் அதை வந்து மறுபடியும் எடுக்க வேண்டியதாக போச்சு அதால் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வாங்கும்போது வந்து பார்த்திங்கனா நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்டை எக்ஸ்ட்ராவே கொடுத்து வாங்கினிங்கனா இந்த டப்பாரியாலாம் வாங்கினிங்கனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வந்து நல்ல ஹாடாக இருக்கும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸ்லிப்பாகாது நல்லாயிருக்கும் செட்டே வாங்கிட்டிங்கனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே கம்ஃபோட்டபிலாக இருக்கும் டப்பாரியாவில் ஸ்க்ரூ ட்ரைவரை வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண தேவை இல்லை இந்த மாதிரி இந்த எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் தேவைப்படாது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வச்சுதான் நிறைய நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் கம்பல்சரி இருந்தால் நிறைய விஷ்யம் சப்போஸ் பார்த்திங்கனா இப்போ குக்கர் எதனா ஹேண்டில் லூசாகிடும் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த ஹேண்டில் லூசாக நம்ம வந்து டைட் பண்றக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் கம்பல்சரி நம்ம வீட்டில் இருந்தே இருக்கணும் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து பார்த்தீங்கனா கம்பல்சரி நம்மளுக்கு வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவருன்றது வீட்டில் இருந்துதான் நல்லாயிருக்கும் ஸ்டாரு ஃப்ளாட்டு எல்லாம் அது வந்து பார்த்தீங்கனா காசு நம்மளுக்கு வந்து அதிகமாக ஆனால் கூட பரவாயில்ல நமக்கு வந்து லைஃப் வரும் நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து நீங்கள் காசு கம்மியாக கொடுத்து வாங்கி அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனால் ஸ்க்ரூ ட்ரைவரும் போகும் ப்ளஸ்ஸு அந்த நீங்கள் கழட்ட போகிற அந்த ஸ்க்ரூவோடய ஹெட்டு வந்து டேமேஜ் ஆகிடும் அப்பறம் நீங்கள் வேறே டூல் வச்சு கழட்டுறது கஷ்டமாயிடும் கட் பண்ணி எடுக்கிற மாதிரிதான் வரும் முடிஞ்சளவுக்கு அந்த சின்ன சின்ன டிப்பு கூட ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டனாக பார்க்கணும் பாருங்கள் ரேட்டு கம்மியாக பார்க்காதிங்க ஸ்க்ரூ ட்ரைவரோடய சின்ன சின்ன டிப்பு கூட ரொம்ப முக்கியம் ஒரு டிப்பு கூட டேமேஜ் ஆகிச்சின்னா அது கழட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் மெயினாக அந்த டிப்பு தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வந்து கொஞ்சம் டர்ட்டி வைக்காதிங்க க்ளீன் பண்ணியே வைங்க ரஸ்ட்டு பிடிக்க விடாதீங்க ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு நான் வாங்கி அது ப்ராப்ளம் ஆச்சு அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி வாங்கினீங்கனா நீங்கள் நிறைய நாள் யூஸ் பண்ணலாம் ப்ளஸ்ஸு அதோடய டேமேஜும் உங்களுக்கு வராது அதே மாதிரி டப்பாரி யூஸ் பண்ணிங்கனால் ரொம்ப நல்லாவே இருக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும்